இப்போ நம்ம வீட்லேயே உறவுமுறைகளை சொல்லி கூப்புடும் போது இப்போ வீட்டில் வந்து பாட்டி அப்படிங்கிறது வந்து காமனான வார்த்தை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊர்ல பார்த்தீங்கன்னா ஆயான்னு சொல்லுவாங்கள் அம்மாச்சின்னு சொல்லுவாங்கள் அப்பாயி அப்பா பெத்தவங்களை வந்து அப்பாயி அம்மாவை பெத்தவங்களை வந்து அம்மாச்சி அப்பா அப்பத்தா அம்மம்மா இப்படிலாம் கூப்பிடுவாங்க இது வந்து தா பாட்டிக்கின்ற பாட்டின்ற ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டுமே இவ்வளோ வார்த்தைகள் இருக்கு அதேமாதிரி சொம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்புன்னு சொல்லுவாங்கள் ரோட்டான்னு சொல்லுவாங்கள் அதேமாதிரி இன்னும் ஒரு சில ஊர்லலாம் போனீங்கன்னால் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வந்து குந்துங்க அப்படிம்பாங்க அப்புறமேட்டு வந்து ஒரு டீ கடையில் போயிட்டு டீ கேட்டோம்னா எனக்கு வந்து ஒரு நாஸ்டா போடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு சில பேரு ஒரு சில வ ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்களா அப்டிம்பாங்க இதுமாதிரி வந்து தமிழில் வந்து சில சொற்களெலாம் இருக்குது